எங்களுக்கு அப்படிலாம் வெளியில் சென்று டான்ஸ் ஆடுற அளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதே கிடையாது ஏன்னா நாங்கள் வளர்கிறது வந்து ஒரு கிராமங்கிறதுனால அதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு எதுவும் கிடையாது எங்கள் ஊருலேயே நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபாம் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறோம்னா அதுக்கு பண்ணி முடிச்சிட்டு வெளியில் வந்த பிறகு அதற்கான கேள்விகள் வா அதுக்கான விமர்சனங்கள் நிறையா இருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு இவள் ஆடுற ஆட்டத்தை பாரு இவளை மாதிரி தான் இவள் குடும்பமும் இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி தப்பா பேசுவாங்க அதனால் எங்களுக்கு வெளியில் போயி ஆடுற அளவுக்கோ இல்லைனா பயிற்சிகளை மேற்கொள்கிற அளவுக்கோ எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது இதற்கு முக்கிய காரணம் வந்து எங்க ஊருனுடைய சூழ்நிலை தான் சூழ்நிலை மேலும் சுற்றுப்புறங்கள் தான் ஏன்டா டான்ஸ் ஆடுகிற பிள்ளைங்க எல்லாமே தப்பான பிள்ளைங்க தப்பான இதை தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் இன்னும் இந்த மக்களுக்கு இருக்குது இவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கொஞ்சம் கம்மி தான் எங்களுக்கான சுதந்திரமான இந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே நகர்புறத்தில் உள்ள மாதிரி கிராமப்புற மக்களுக்கு கிடைக்கிறது கிடையாது ரெண்டாவது